ஹெட்ஃபோன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுனா கூடிய சீக்கிரத்துல காது கேட்காம போயிடலாம் அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு இப்போ ஃபோன் பேசிக்கிட்டே ஹெட்ஃபோனு இருக்கு அந்த தைரியத்தில் எல்லாம் ஃபோன் பேசிக்கிட்டு சாலையில் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்ட்ருக்காங்க அப்படி போகையில் எல்லா இதுவும் இந்த ஹெட்ஃபோனு இதுலேயே அவங்க பேசுறதுலேயே தான் இருக்கும் அதனால அவங்க இதுக்குள்ளயே இருக்கிறதுனால சாலை இதில் அவங்க கவனத்தை செலுத்த முடியாதுன்றதுனால அவங்களுக்கு நிறையா ஆக்ஸிடெண்ட்லாம் நடக்குது அதனால் ஹெட்ஃபோனை முடிஞ்சளவுக்கு நம்ம தவிர்த்தா தவிர்த்தால் மட்டுமே நம்ம இது பண்ணமுடியும் இப்போ ஹெட்ஃபோனை தவிர்த்தால் தான் நம்மளுக்கு எவ்வளோ நாள் கொஞ்சம் நீடித்து நம்மளுக்கு காதெல்லாம் நல்லா கேட்கும் இல்லைனா இப்போ ஹெட்ஃபோனு போட்டுக்கிட்டே இருந்தால் காது கொஞ்சம் நாள்லேயே நம்மளுக்கு கேட்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஹெட்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணவும் கூடாது யூஸ் பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்தமாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அது கம்முன்னு இது வச்சிடணும் அதையே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு காது தான் வலி எடுத்துக்கும் அதனால நிறையா ப்ராப்ளம் பின்விளைவுகளும் நிறையா இது இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும்